எங்கள் ஊரில் வந்து மொத்தமாகவும் சில்லரையாகவும் இங்கே விளையுது விவசாயங்கள் விளையிறதுனால இங்கே வந்து நிறையா பொருட்கள் கிடைக்கிறது மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லரையாகவும் கிடைக்கும் அதே மலிவு விலையில நாங்கள் வாங்கிக்குவோம் காய்கறிகள் வியாபாரம் வந்து காய்கறி விலைவாசி வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது டிஎஸ்டி இதெல்லாம் வந்ததுனால் ரொம்ப ஏற்றத்தாழ்வு அதிகமாக உள்ளது ஷாப்பிங்கில் வந்து ஆன்லைனில் வாங்குகிற பொருள் வந்து அது ஒன்றும் நல்லதாக வர்றது இல்லை அதனால் நாங்கள் அதை வாங்கறதில் விருப்பம் இல்லை எங்